இப்போ கல்வின்னு பார்த்தீங்கன்னால் ஆன்லைன் வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் வந்து ஆசிரியர் நடத்துகிறதோ வாத்தியார் நடத்துகிறதோ நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் தான் புரியுமே ஒளிஞ்சி ஃபுல்லாவே புரியாது இதில் வந்து நெட் சிக்னல் கிடைக்காது வீடியோ கிளாரிட்டி இருக்காது வாய்ஸ் கிளாரிட்டி இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் ஆகி பிரேக் ஆகி கேட்கும் அதில் நம்ம பாதி கவனிப்பும் பாதி கவனிக்க மாட்டோம் இப்போ எதுவுமே அதில் வந்து ஃபுல்லா நம்மலால கத்துக்கவே முடியாது அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சு அப்புறமேட்டு பார்த்தாலுமே அங்கேங்க கொஞ்சம் இதுதான் இருக்கும் இதே யூட்டியூப் வீடியோனு பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்து அவங்களே பேசி அவங்களுக்கான நேரத்தையும் இதையும் ஒதுக்கி நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ணுறாங்க நான் ஆன்லைன் கிளாஸ் விட யூட்டியூப்பை பார்த்து கத்துக்கிட்டு படிச்சது தான் அதிகம் அதில் தான் நான் மார்க் வேற எடுத்தேனே சொல்லணும்னா அது தான் உண்மை இப்போ யூட்டியூப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பில் அப்படியே பேசிட்டு அப்படியே ஃபோட்டோ காமிச்சுட்டு போயிடுவாங்க யூட்டியூப்ல ஒன்றுக்கு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் காமிப்பாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு ரீசன் சொல்வாங்கள் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள் ஆன்லைன் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னால் ஆஃப்லைனை விட ஆன்லைனில் கற்றுக்குறது அவ்வளோலாம் முடியாது என்னா நேரில் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ வந்து ஆஃப்லைன்னா நம்ம டைரக்ட்டாக என்ன கொஸ்டின் கேட்குறோம்றது அவர்களுக்கு புரியும் இதுவே ஆன்லைனில் நான் என்ன பேசுகிறோம் என்ன கேட்குறோன்றது உங்களுக்கு புரியாது நம்ம ஒன்று கேட்டோம்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்கள் இதே ஆப்லைனில் நம்ம இதை பற்றி தான் கேட்கிறோம் இந்த இந்த விஷயத்தை பற்றி தான் கேட்கிறோம் என்கிறது டீடைல்டாக புரியும் ஆன்லைன் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப எல்லா இடத்தில் ஸ்ப்ரெட்டாகிட்டு வருவது முன்னாடிலாம் ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும் நாளே ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நிற்கணும் அதுக்கு காசு கட்டணும் ரொம்ப ஒரு கால் ஒரு நாளைக்கு நாலஞ்சு காலேஜ் தான் போக முடியும் இப்போ ஒரு சிட்டின்னு எடுத்துகிட்ட ஒரு பத்து பன்னிரண்டு காலேஜ் இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு காலேஜ்க்கு தான் போக முடியும் அதில் வெயிட் வேற பண்ணனும் இப்போ ஆன்லைன் அட்மிஷன்னா உட்கார்ந்த இடத்திலேயே எல்லா காலேஜுக்கும் ரெஸ்யூம் அனுப்புகிறது அப்ளிகேஷன் போடுறது ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ஒரு டென் மினிட்ஸ் ஆர் டுவெண்டி மினிட்ஸ் தான் ஒரு காலேஜுக்கே எடுத்துக்குது இப்போ மின் புத்தகங்கள் ஆராய்ச்சி போன்றவைனா இது எல்லாமே வந்து இப்போது பார்த்திங்கனா நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்டர்நெட் ரொம்பவே உதவியாக இருக்கு இதெல்லாம் நம்ம இதிலேயே கற்றுக்கலாம் டெவலப்டு கண்ட்ரியாக டெவலப்பிங் கண்ட்ரியாக இந்தியா வந்துகிட்டு இருக்குது சோ இதுவும் டெவலப்பாகி டெவலப்பாகி நம்ம இன்றும் டெவலப் ஆகணும்